பொதுவாக எங்கள் ஏரியாவில் கரண்ட்டை ஆஃப் ஆக்கமாட்டாங்க அந்த ஷட்டௌன் அப்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் காலையில ஒம்பது மணிக்கு கட் பண்ணிடுவாங்க அப்போதான் நாங்கள் சமைக்கலாம்னு ஏந்திரிப்போம் ஏன்னு கேட்டால் சனிக்கிழம சனிக்கிழம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமையல் தள்ளி போகும் அப்புறம் துணி துவைக்கிறத்துக்கு ஏன்னா அன்னைக்குதான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அந்த டைம்ல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் த டேஸ் கால் டேஸ்ல பசங்கள்லாம் வேற ஸ்கூலுக்கு போகிறப்பையோ இல்லை நாங்கல்லாம் ஜாப்புக்கு போகிறப்பையோ நடுவில் பண்ணாங்கன்னா நாங்கள் காலையில ஏஞ்சி வேலை முடிச்சிட்டு திரும்புகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி டெய்லி மின்சாரம் கட்டில் எங்கள் ஏரியாவில எல்லாம் அந்தளவுக்கு நாங்கள் எப்பவுமே ஈபிக்கும் கவுர்மெண்ட்டுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும்